தங்கமணி புத்தகத்தில் நல்லதங்கா கதை வந்தது அந்தக் காலத்தில் அது நல்லதங்கா கதை வந்து இப்படி ராஜா ராஜாவும் ஒரு தங்கச்சி ராஜாவுக்கு தங்கச்சியை நல்லா ஒரு இடத்துல வந்து கட்டிக் கொடுக்காங்க அவங்க ஊரில் வந்து நல்லா அங்கேயும் ஒரு ராஜா தான் அவங்க நல்லா வசதியாக இருந்து வாழ்ற காலத்தில் அவங்க ஒரு நாட்டில் பஞ்சம் வந்துருது பஞ்சம் வரவும் நல்லதங்காவுக்கு தங்கைக்கு ஏழு குலந்தைங்க பஞ்சம் வந்தவொன்னே நான் அப்போ அண்ணா வீட்டுக்கு போகறேன் அப்படின்ட்டு அவ சொல்லுறாப்புல அப்போ அவ கணவர் வந்து ராஜா சொல்லுறாரு வேண்டாம் நம்ம நல்லா இருந்து போனால் அங்கே நல்லா இருக்கும் மரியாதை நம்ம இங்கே கெட்டு மாதி அங்கே போனோம்னா அங்கே மரியாதை இருக்காது வேண்டாம்மா அப்படிங்கிறாரு இல்லைங்க பிள்ளைங்களாம் பசியில வாட்டுறாங்க என்னையால தாங்க முடியலை நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகறேன் எங்கள் அண்ணன் எனக்கு நல்லா செய்வாங்க அப்படின்னு நல்லதம்பி வந்து அண்ணன் இது நல்லதங்கை அந்த பிள்ளையலு ஏழு பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போகறாப்புல அங்கே வந்து அண்ணனுக்கு கல்யாணம் ஆயி அண்ணி இருக்காங்க அவங்களுக்கு குலந்த கிடையாது அப்போ அண்ணன் வீட்டுக்கு போனவொன்னே தங்கச்சியை வாமான்னு சொல்லி நல்லா உபசரிச்சு நல்லா அரண்மனையில் குலந்தைளலாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் அண்ணனுக்கு அங்கே வந்து காட்டில் வேட்டையாடுற வேலைக்கு அண்ணன் போயிட்றாப்புல போகும்போது ராஜா போன உடனே இங்கே மைனி வந்து இவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க மாட்டுக்கிறாங்க சாப்பாடு கொடுக்காம குலந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படின்னு இருக்கவும் ரொம்ப பசியால் பிள்ளைங்கெல்லாம் அழுகுறாங்க அழும்போது என்ன செய்யறாப்புல ஒரு பச்சை வாழமட்டைய வெட்டி நீ சோறு ஆக்கு அப்படின்னு ஒரு உடஞ்ச பானையும் கொடுத்து அரிசியை கொடுத்துறாங்க அதை வச்சி அந்த நல்லதங்கம் வந்து நான் ஒரு பத்தா பத்தினியாக இருந்தால் நீ பற்றி எரி அப்படின்னு சொல்லி அடுப்பில் வைக்கவும் அது எரியுது பச்சை வாழைமட்ட அந்த பானையே அந்த ஓட்டையை வச்சி அடைச்சி அதை வச்சி அரிசி போட்டு குலந்தைகளுக்கு வேவ வச்சிக்கிட்ருக்காங்க வெளியே கா அரண்மனையை விட்டு வெளி இடத்துல காட்டுப் பகுதியில் பொங்கிக்கிட்டு இருக்கும்போது அண்ணி வந்து வெந்து சோறு வரம்போது பானையை மிதிச்சு உடச்சி விட்டுறாப்புல உடச்சி விடவும் அவங்க வேதனை தாங்க முடியாமல் பிள்ளையால ஏழையும் கூட்டிகிட்டு போய் ஏழு பிள்ளைளும் தூக்கி கிணத்துல போட்டுவிட்டு தானும் விலுந்துறாப்புல அதற்கப்பறோம் அண்ணன் வந்து மைனியிடம் கேட்கும்போது எனக்கு தெரியாது உங்கள் தங்கச்சி கோபப்பட்டுட்டு ஊட்டை விட்டு போயிவிட்டு அப்படின்னு சொல்லிடுறாப்புல இது நல்லதங்கையோட கதை